எனக்கு அவ்வளவா கிச்சன்ல போய் பழக்கம் இல்லைங்க எல்லாமே என் மனைவி தான் பார்த்துக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக்ஸி க்ரைண்ட்ரு கேஸ் சிலிண்ட்ரு ஓவென் பாத்திரங்கள் இது தான் இருக்குது சமையலும் நான் எதுவுமே பண்ணுறதில்ல த ஈவென் வந்து சுடுதண்ணி மட்டும் தான் நான் வைக்கிறது உண்டு தோசை இட்லி சாம்பார் இது எதுவுமே எனக்கு செய்யத் தெரியாது மற்றபடி பக்கத்தில் டைனிங் டேபுள் இருக்குது சேர்ஸ் இருக்குது வேற என்ன ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குதுங்க தினமும் காலையில் ட டிஃபன் மதியானம் காஃபி டீ இந்த மாதிரி சாப்பிடும் பழக்கம் இருக்குதுங்க அதன் பின்னாடி வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடுவேங்க மதியானம் லன்ச்சுக்கு வந்து சாப்பாடு பெரும்பாலும் சாப்பாடு தாங்க சாப்பிடுவோம் சாயந்தரம் வந்து டிஃபன் ஐட்டங்கள் ஏதாவது சாப்பிடுவேங்க நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் டிஃபன் ஐட்டம் தாங்க